சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து அதிகமாக டிவி பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா ஃபோன் மொபைல் எதா யூஸ் பண்ணுவேன் அப்புறம் இல்லைன்னா சாங் நிறையா கேட்பேன் ரொம்ப பிடிக்கும் சாங் கேட்கறது ஃப்ரீ டைமில் வந்து சாங்கு தான் நிறைய கேட்பேன் அப்புறம் பைக்கில் ரைடு போவேன் சும்மா இருக்கிற டைம் வந்து லாங் டிரைவ் போகனும் அப்படின் சொல்லிட்டு தோணும் அப்போ வண்டியை எடுத்துகிட்டு எங்கேயா வெளியே கிளம்பிருவேன் மற்ற டைம் பார்த்தீங்கன்னா விளாட்டு விளாட்றதுக்கு எதாவது பசங்களாம் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்கூட விளாண்ட்டு ஜாலியாக டைம் ஸ்பென்ட்ருப்பேன் ஆற்றுக்கலாம் போய் குளிச்சிவிட்டு மீன் பிடிஷ்ட்டு அது விளாண்ட்டு ஜாலியாக இருப்பங்க அவ்வளோ தான்